நான் வந்து பிறந்த கொழந்தைய எப்படி பராமரிப்பன்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறோம் வீட்டில இருக்கும்பொழுது வந்து அந்த குலந்தைய ஒரு ஒரு டயமும் பிறந்த குலந்தைய வந்து தொட சொல்ல வந்து கையில க்ளவுஸ் போட்டோ அண்டு கையை வந்து வாஷ் பண்ணிட்டோ அப்படிதான் நான் வந்து குலந்தைய தொடுவேன் இல்லைனா வந்து இந்த கொசுவெலாம் கடிக்குதில்ல அதுக்காக வந்து கொசுவலையை போட்டு கொழந்தைய வந்து எப்பவுமே அந்த கொசுவெலாம் கடிக்காத மாதிரி வலையை கட்டி கொழந்தைய வந்து பராமரிப்பேன் வெளியில் யாருனா வந்தால் கொழந்தைய தூக்குவாங்கள அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்க விடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கையை வாஷ் பண்ணிட்டு வந்து கொழந்தைய தூக்குங்க இல்லைனா பாப்பாவுக்கு வந்து அலர்ஜி மாதிரி வந்துவிடும் அதனால வந்து கொஞ்சம் கையை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏ அவங்க ஏன்னு கேட்டாங்கன்னால் கொழந்தைக்கு நோயெலாம் வரும் இப்போ எவ்வளோ கொஞ்சம் கொசு கடியெலாம் இருக்குது கொரோனா நோய் வருது டெங்கு காய்ச்சல்லாம் வருது அதனால நானே பாப்பாவை தொடுறதா இருந்தால் கையில க்ளவுஸ் போட்டுக்கிட்டும் இல்லைனா கையை வாஷ் பண்ணிட்டோ தான் தொடுகிறேன் அதனால நீங்கள் வந்து கையை வாஷ் பண்ணிக்கோங்க பாப்பாவை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்